ஹலோ குட் மார்னிங் மேம் நர்மதா மேம் தானே ஓகே மேம் சொல்லுங்க சொல்லுங்க மேம் ஆமாம் மேம் இப்போ லெசன் கம்ப்ளீட் பண்ணுறதுதான மேம் ஓகே ஸோ நம்ம வந்து பேசாமல் ஒரு ஒர்க்கு க்ஷீட்டோ இல்லை ஆக்டிவிட்டியோ ஏதாவது ஸ்டடூடெண்ஸ்சுக்கு வந்து கன்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே உங்களுக்கு இன்னும் எவ்வளோ டாப்பிக் இருக்குது மேம் ம் ஆ கண்டிப்பாக மேம் அதே மாதிரியே பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் தானே நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா ஸ்லோ லேர்னெர்ஸ்சுக்கு வந்து அந்தமாதிரி இருக்க கொஷின்ஸும் நமக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி வந்து ஏதாவது ப்ரொவைட் பண்ணலாம் அப்போதான் உக்காந்து படிப்பாங்க இல்லைங்களா ம் ஆமாம் ஓகே ஓகே கண்டி ஓகே ஓகே லாஸ்ட் வீக் த்ரீ ஆ டூ டாப்பிக்ஸ் மட்டும் தானே உங்களுக்கு இதாயிருக்கு ஓகே ஓகே எனக்கும் அதே தான் இருக்குது முடிச்சுட்டோம் அப்படின்னா அவர்களுக்குமே கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து ஒரு வாட்ஸப் குரூப் ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன கொஷின்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் நம்ம எக்ஸாம்ஸுமே வந்து எக்ஸாமில் கேட்பாங்கல அது அது சம்பந்தமாவும் வந்து அப்படியே வந்து கொஷின்ஸ் ப்ரிப்பர் பண்ணிடலாம் ஏன்னால் அவர்களுக்கும் அது படித்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஓகே அந்தமாதிரியே வந்து ப்ரிப்பர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களாம்மா ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ